பிரபஞ்சத்தை பற்றிய இன்னும் தீர்வு காணப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் உயிரினங்கள்லருந்து தொல்லியல் தடயவியல் படிகவியங்கள் அப்படின்ற தொடக்கத்திலருந்து எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரிய எல் இருக்க தான் செய்து சந்தேகத்துக்கு இல்லை தீர்வே காணப்படாத அளவுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்புகளுக்கு பார்க்கணுன்னா எதை எடுத்துக்கலானா தென்னாப்பிரிக்காவில் ஒரு இடம் ஒரு இடத்துல ஒரு பாறை க கண்டுபிடிச்சிருக்குறாங்க அந்த பாறை எப்போது உள்ளதுனால் ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே ரெண்டாயிரத்து ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதுன்ற மாதிரி அந்த பாறையை கண்டுபிடிச்சிருக்குறாங்க ஆனால் அந்த பாறை எப்படி இருக்குதுனா பூமியை போல் ஒரு கோள வடிவத்தில் இருக்குது அதை சுற்றி நம்ம நீரோட சுழற்சி இருக்கிற மாதிரி ப்ளூ கலர்ல அந்த பாறையை சுற்றி இருக்குது இப்போது இந்த பாறை எங்கே தோணுச்சு எந்த இடத்துலேந்து தோணுச்சு எதற்காக தோணுச்சின்ற எந்த ஒரு ஆராய்ச்சியிலயுமே அது நிரூபணமே ஆக முடியலை இந்தி இந்த இது இன்னும் வரைக்கும் இன்ன வரைக்குமே சந்தேகத்துக்குரிய செயலாக தான் இருக்குது மர்மமான ஒரு கா இதாக தான் இருக்குது பிரபஞ்சத்தில் இதுவும் ஒரு தீர்வு காணப்படாத ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னா நியூ மெக்சிகோவில் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த கிராமம் என்ன தாவோஸ் அப்படின்ற கிராமத்தில் ஒரு ஸ் மர்மமான ஒலி அதாவது என்னமா ஹம்மிங் சவுண்டு ஏதோ ஒரு ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் அது கேட்டுகிட்டு தான் அந்த சவுண்டு எங்கேயிருந்து வருது எதனால் வருது எதுக்காக வருதுன்ட்டு எந்த ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கவே முடியலை இது மட்டும் இல்லை இப்போ ஒரு மனுஷனோட இறந்துருக்குறாங்க சிலுவையில அறையப்பட்ட ஒரு மனுஷனோட அச்சு ஒரு சாக்கு துணியில வந்து பதியப்பட்ருக்குது அந்த மனுஷனோட அந்த மனுஷன் யார் எத்தனை வயசு எப்படி உருவம் பட்டவர் என்ன ஏது அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியுமே கிடைக்கல ஆனால் இது எல்லாத்தையுமே கத்தோலி கிறிஸ்துவர்கள் வந்து இது ஏசுதானு சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்கள் ஆனால் ஆராய்ச்சியில எந்த ஒரு நிரூபனமுமே நிரூபிக்கப்படலை இது எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரிய செயலாக தான் இருக்குது தீர்வு சந்தேகம் இல்லை தீர்வே பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது பிரபஞ்சத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஏன் டைனோசர்ல வந்து முதல்ல இருந்து எப்போ தொடங்குச்சினு கூட நமக்கு தெரியாது ஈவன் நம்ம பூமி எப்படி எந்த இடத்துல உயிரினங்கள் எதுலிருந்து தொடங்குச்சு அப்படின்ற ஒரு தீர்வாகவே இல்லை இதெல்லாம் இருந்திருக்கலாம் இப்படியும் வந்திருக்கலாம் இப்படியும் கண்டறியப்பட்டிருக்கலாம் எல்லாமே பட்டிருக்கலாம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் வருதே தவிர்த்து இதுதான் இதுதான் கரெக்டான தீர்வு அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை தீர்வு காணப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னுமே ஆராய்ச்சி தேவைப்படும் ஏன்னா இந்த ஆராய்ச்சி பெருக பெருக தான் நம்மளோட வளர்ச்சியும் இருக்கும் அப்படின் நான் நம்புகிறேன்